பஸ்ட் வந்து பரிசு அவங்க கொடுக்குறாங்கனா இதுமாதிரி வெள்ளி பொருள் எதாவது கொடுப்போம் அப்பறம் பாத்தரம் ஏதாவதுன்னால் கொடுப்போம் அப்பறம் கிஃப்ட்டு இந்த போட்டோக்கள் அந்தமாதிரியும் தருவோம் எதுவேனாலும் எங்கே வேணாலும் சக்திக்கு உண்டதுக்கு தகுந்தமாதிரி கொடுப்போம் அப்பறம் வந்து இந்த வரதட்சணைங்கிறது வந்து அது வந்து நிறையா ரொம்பவே கஷ்டோம் அந்தமாதிரி வரதட்சணை தரதுனால் நிறைய பெண்கள் வரதட்சணை மறு கல்யாணம் முடிக்கிறாங்க முடிச்சதுக் கடைசியில் வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்போது பெண்களை வந்து ரொம்ப தற்கொலை காரணமாக பண்றமாதிரி ஆயிடுது அது வந்து கவுர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் அது எதோ ஒன்று ஸ்டெப் எடுத்து பண்ணணும் இந்தமாதிரியெல்லாம் ஏன்னா பெண்கள் கொடுக்க முடிஞ்சளவுதான் கொடுக்க முடியும் அதுக்கு மீறி தகுதி தகுதிக்கு மீறின அளவு எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய வர்றது அதனால நாங்கள் பெண்கள் அது முடிஞ்சளவு பார்க்குறோம் முடியாது சப்போஸ் சப்போஸ் என்ன பண்ணமுடியும் வரதட்சனைன்னு கேட்குறாங்க ஆனால் பெண்கள் வந்து கட்டாயம் எங்கள் பொழச்சி அங்கே போய் வாழ்ந்தே ஆகணும் கட்டாய சூழ்நிலயத்துல நாங்கள் வந்து என்னடா பண்றதுங்கிற சூழ்நிலையில் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த இந்தமாதிரி சட்டத்தை பஸ்ட்டு கொண்டு வரணும் கவுர்மெண்ட் வந்து அதை பண்ணும் வரதட்சணைங்கிற இதை வந்து கொஞ்சம் அதை வந்து தடுத்தால் எங்களுக்கு நல்லது பெண்களுக்கு நல்லது அந்தமாதிரி இருந்தால் ஏன்னா ஏகப்பட்ட பெண்கள் வந்து இதனால சீரழிஞ்சு தற்கொலைக்கு வந்து போகிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க இப்போ ஏகப்பட்ட பெண்கள் வந்து இப்போது அதை கொஞ்சம் சீக்கிரம் எதுவும் பண்ணீங்கனால் நல்லது எங்களுக்கு ஏன்னா வரதட்சணை வந்து கொடுக்க முடியாது எவ்வளோ பணக்காரனாக இருக்கனா ஏன்னா எல்லோருமே பணக்காரனாக இருக்கிறது இல்லை எல்லாம் பணக்காரராகவே பிறக்கவும் முடியாது நடுத்தரருக்கிறவங்களும் ரொம்ப முடியாமே இருக்குது அது என்ன பண்றதுன்னே தெரியாமல் முடிச்சது எத்தனையோ பெ பெண்கள் வந்து அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதை கொஞ்சம் சீக்கரம் இது பண்ணீங்கனால் நல்லது எங்களுக்கு ஏன்னா வரதட்சணைங்கிறதவே பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இப்போ எனக்கு கொடுக்க முடியாது சப்போஸ் என்ன பண்ண முடியாது என்னால் எல்லோருமே கொடுக்க முடியாது எல்லோருமே பணக்காரராகவே பிறக்குறது இல்லை எதுவும் சம்பாதிக்குறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்குறாங்க சம்பாதிச்சி சிறு சிறு சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சு எச்சா கேட்டால் எங்களால் முடிஞ்ச அளவு தான் செய்ய முடியும் முடியாதது சப்போஸ் என்ன செய்ய முடியும் ஏன்னா தகுதிக்கு மீறி மாப்பிளை நாங்களும் எதிர்பார்க்குறது இல்லை தகுதியைதான் ஆனால் பஸ்ட் பார்த்தா கேக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்தா கேட்குறாங்க அது வேணும் இது வேணுன்னு கேட்குறாங்க ஒரு நோம்பியானால் அது கேட்குறாங்க இது கேட்குறாங்க முடியாது சப்போஸ் என்ன பண்றது எங்களால் முடிகிறது இல்லை என்னடா செய்கிறது சரி நாங்களும் கடன்பட்டு ஏதோ ஒன்று செய்கிறோம் பிள்ள பிழைக்கும்ங்குறக்கு நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் செய்ய முடிகிறது இல்லை என்ன செய்கிறது நாங்களும் செஞ்சுட்டே தான் இருக்கும் ஏதானு செய்கிறோம் பிள்ளைக்கி வேண்டி அது கடன்பட்டுனாலும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் வரதட்சணை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவுர்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டெப் எடுத்தால் நல்லது எங்களுக்கு